எங்கள் தோட்டத்தில் இப்போது தென்னங்குழி தோண்ட வேணும் அப்படீன்னா இந்த குட்டை வேலை போகிறாங்கள்ல ஒரு நூறு நாள் வேலை தேடுறதுல்ல அதில் வந்து நிறையா பொம்பளையாளெல்லாம் நிறையா குட்டை வேலை செய்கிறாங்க அங்கே அதுக்குன்னு ஒரு மேஸ்திரி அம்மா ஒன்று இருக்கும் அந்த அம்மா கிட்ட அம்மா தோட்டத்தில் வந்து கொஞ்சம் தென்னை மரத்தை குழி தோண்ட வேணும் பரசனலுக்கான்னு குழி தோண்டுறதுக்கு வருவாங்க குழி தோண்டி குடுத்துபோடுவாங்க அதுக்கு வேணுங்கற தென்னங்கன்னு தென்னங்கன்னுக்கு என்னங்க பண்ணுறது பவானி சாகர் போவோம் அங்க போய் தென்னை இதில் விவசாயி ஆஃபிஸில் தென்னங்கன்னு விக்கிறாங்க அதுலேயே வாங்கிட்டு வந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம் அதுக்கென்ன ஆதாரம் வேணும்னா எங்கேயாவது மணியக்காரர்ட்டலாம் அத்தாட்சி வாங்கிட்டு போகணும்பாங்க மணியக்காரலே நாங்கள் தோட்டத்துக்கு குழி தோண்டி வைச்சிருக்குறோம் அதுக்கு தென்னங்கன்னு வேணும்னா பவானி சாகர் ஏன்னா பக்கத்து தோட்டத்தில் சிலபேர் எல்லாம் மரத்திலேந்து விழுகிற காயை எடுத்து மணலில் போட்டு புதைச்சி வச்சு அது நல்ல மொளைச்சி வரும் அதையே எடுத்து நடுகிறாங்க அவங்க நட்டது போக மிச்சமிருக்கு எனக்கு இந்தமாதிரி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் நாங்களாக பதியம் போட்டு வைச்சிருக்கிறோம் தென்னங்கன்னு நட்டது போக மிச்சம் இருக்கு வேணுமாயிருந்தா வந்து வாங்கிக்கோங்கங்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கண்டு அதுக்கு தகுந்தமாதிரி சொல்லி நாங்கள் அதை வாங்கிட்டு வர்றோம்